கால்நடைகளுக்கு அரசு பல திட்டங்களை உருவாக்கி உள்ளது அது என்னான்னா ஆடு மாடுகளுக்கு வந்து பேங்க்கில வந்து லோன்லாம் தரதுக்கான உதவி வந்து அரசு செய் செய்யுது அதற்கப்பறம் வந்து அதை பராமரிக்கிறதுக்கும் வழிமுறைகள்லாம் வந்து கால்நடை மருத்துவர் மூலம் அணுகி நம்ப எப்படி வந்து கால்நடை வளர்க்கலாம் அதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வேணும் அதுக்கு என்னென்ன வந்து தீவனங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறதயும் நம்ப வந்து கால்நடை மருத்துவருக்கிட்ட கேட்டு நம்ப வந்து தெரிஞ்சிக்கலாம் அதற்கப்பறம் அந்த மாடுலாம் இருக்குன்னா அதுக்கு நிறையா வந்து இந்த கோமாதிரி அந்த மாரி நோய் மழைக்காலம்லாம் வந்துச்சின்னா கோமாதிரி நோய்லாம் வரும் அது வந்து கால் வந்து ரொம்ப புண்ணு வந்துரும் அதனால் வந்து நிறைய மாடு இறக்கறதுக்கு வாய்ப்புருக்கு அந்த மாரி இருக்கும் போதெல்லாம் அதுக்கு தடுப்பூசி இருக்கு தடுப்பூசி வந்து காது வந்து மாடுகளின் காதுகளில் வந்து ஊசி போடுவாங்க தடுப்பூசி போடுறதுக்கு அடையாளமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாடு இருக்கு இல்லையா அதோடய காதில் வந்து துள போடுவாங்க அதில் வந்து துள போட்டு அந்த மாடுகளுக்கு வந்து எப்படி அந்த மாட்டுக்குலாம் தடுப்பூசி போட்டுருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மாட்டில் வந்து காதில் துள போட்டு அதில் வந்து அந்த மஞ்ச கலரில் ஒரு பேட்ச் இருக்கும் அத மாரி மாட்டி விட்டுருவாங்க அதை வச்சு நம்ம வந்து இந்த மாட்டுக்கு வந்து தடுப்பூசி போட்டுருக்காங்க அப்படிங்கிறது இல்லலா லோன் கொடுத்துருக்காங்க இல்லைனா வந்து மாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லோன்லாம் கொடுப்பாங்க அந்த மாரி போடும்போதும் அந்த மஞ்ச கலர் பேட்ச் வந்து அதில் காதில் மாட்டி விடுவாங்க அதை வச்சு நம்ம வந்து அந்த மாட்டுக்கு லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ப வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மே இந்த மாட்டு லோன் தரது மூலியமாக வந்து என்ன பண்ணுவாங்கனா அவங்க வந்து நிறைய மாடு வாங்கி வளர்த்து அதுலேருந்து வர பால்லாம் வந்து விற்று அந்த லோன் வந்து கட்டுவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருமானத்திற்கு ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும் அதற்கப்பறம் வந்து கோழி கோழி வளர்க்கறவங்க இருக்காங்க அதில் வந்து என்ன பண்ணுன்னா கோழி பண்ணை வைக்கிறதுக்கான லோனும் வந்து அரசாங்கம் வந்து சே வாங்கறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்துருக்கு இப்போ கோழி பண்ணை வைக்கிறதுக்கு முதல்ல வந்து என்ன பண்ணுன்னா கொட்டகை அந்த மாரிலாம் அமைச்சு அமைக்கணும் அதுக்கு வந்து அரசு வந்து என்ன பண்ணுன்னா மானியம் வழங்கிருக்கு அதன் மூலியமாக நம்ப வந்து கோழிக்கு வந்து கொட்டகலாம் அமைச்சு அதற்கப்பறம் வந்து வளர்க்கறதுக்கு வழி இருக்கு அதுல வந்து முட்டைக் கோழியும் இருக்கு கறி கோழியும் இருக்கு அதாவது முட்டை கோழின்னா முட்டை மட்டும் தான் இடும் கறிக்கோழின்னா நம்ப சமைச்சு சாப்படுறது அதுல வந்து முட்டை கோழிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முட்டை எல்லாம் சேகரிச்சு ஒரு இடத்துல வச்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அடை காக்க மாட்டாங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மின்சாரத்தின் மூலியமாக அதாவது கரெண்ட் இருக்கு இல்லையா அது மூலியமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மிதமான அந்த எந்த டெம்பரேச்சர் தேவையோ அத மட்டும் செலுத்தி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குஞ்சு பொறிக்க வைப்பாங்க அதுலேர்ந்து வந்தும் நம்பளுக்கு வந்து வருமானம் கிடைக்கறதுக்கு நிறையா வாய்ப்புருக்கு அதற்கப்பறம் வந்து இத மாரி அரசு வந்து பல திட்டங்களை வந்து கால்நடை வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து அறிவிச்சுருக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக வந்து மக்கள் வந்து நிறைய பேர் பயன் அடைஞ்சி அவங்களோடய வாழ்வாதாரத்தையும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அரசு வந்து இந்த மாரி கால்நடைகள் வளர்க்குறதுக்கு நிறைய மானியங் மானியம் வழங்கிருக்கு அந்த மானியம் பெறுறதுக்கு சில பேருக்கு தெரியாது ஆனால் நம்ப வந்து என்ன பண்ணணுன்னா அதா கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு மானியம் மூலியமாக ஏன்னா காசு வந்து வேஸ்ட் பண்ணக் கூடாது அதனால் வந்து மானியம் மூலியமாக நம்ம அரசு தர திட்டத்து மூலியமாக நம்ப அது வாங்கி கால்நடைகளை வளர்க்கணும் அதற்கப்பறம் வந்து ஆடு மாடு போன்ற அந்த மந்தை மந்தைன்னா நிறைய கூட்டம் கூட்டமாக வளர்க்கறது ஒரே இடத்துல அந்த மாரி ஆட்டு மந்தையெல்லாம் வளர்க்கறதுக்கு அது வந்து அரசே வந்து என்ன பண்ணுன்னா இலவசமாக கொட்டகை அமைத்து தரும் இப்போ ஒரு அஞ்சு மாடு ஆறு மாடு அப்படிலாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொட்டா போட்டுத் தருவாங்க அவங்களுக்கு வந்து இப்போ ஏன்னா வந்து சில பேர் வந்து கொட்டா இல்லாமல் இருக்கும் அப்புறம் மழை காலத்தில் வெயில் காலத்துலலாம் மாடு வந்து இருந்துடுச்சின்னா அது வந்து மழையில நனைஞ்சிதுன்னா அதுக்கு வந்து நோய்கள் வரும் அதனால் வந்து அரசு என்ன பண்ணிருக்குன்னா நாலு மாடு அஞ்சி மாடு வச்சுருக்கிறவங்க அந்த மாரி ஆடு வச்சுருக்கிறவங்க ஆறு மாடு ஆடு அந்தமாதிரிலாம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணும் அரசு இலவசமாகவே என்ன பண்ணுன்னா கொட்டகை அமைத்துத் தரும் அதற்கப்பறம் வந்து கோழி கோழிக்கும் அந்தமாதிரி வந்து பண்ணை அமைத்து தரத்துக்கும் இலவசமான மானியம் மூலியமாக நம்பளுக்கு பணம் கிடைக்கறதுக்கு வழி இருக்கு அதற்கப்பறம் வந்து மக்களுக்கு வந்து இலவசமாக வந்து ஆடு மாடு கோழி வந்து மானியம் மூலியமாக இல்லாமல் இலவசமாகவே வந்து ஆடு மாடு கோழி வளர்க்கறதுக்கும் அரசு வந்து வறுமைக் கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு அது இலவசமாக கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு அரசு வந்து உதவுது